எனக்கு ஒரு அக்கா ஒரு அண்ணா அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் கூட்டுகுடும்பமாக தான் வளர்ந்தோம் அப்றம் கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் நானும் எங்க அக்காவும் படிச்சோம் நிறையா ஃபிரண்ட்ஸ் எங்களுக்கு எனக்கு நிறையா ஃபிரண்ட்ஸு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுலேந்து ஃபிப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்றம் வேற ஸ்கூலில் மாற்றி படிக்க வைச்சாங்க அது ஃபுல்லாகவே கேல்ஸ் ஸ்கூல் தான் கேல்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அங்கே டுவெல்த்து வரைக்கும் சிக்ஸ்த்துலேந்து டுவெல்த்து வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நிறைய ஃபிரண்ட்ஸு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பசங்கள் பசங்கள் இருக்காங்க அந்தமாதிரி எதுவும் யோசிக்காமல் நல்லா ஃபிரீயாக படித்தோம் விளையாண்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நினைக்குறத பேசினோம் ஸ்டாஃப்பெல்லாம் சார் வந்தால் கூட எங்களுக்கு வந்து நல்லா வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க இந்த ஓவராக திட்டுவது அடிக்கிறது அந்தமாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை தேவை இல்லாத விஷயமும் எனக்கு அங்க எதுவும் நடக்கலை ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கவுர்மெண்ட் ஸ்கூலுன்றதால் ஒரே ஒரு நெகட்டிவ் தான் அது பாத்ரூம்லாம் கிளீனாயிருக்காது பாத்ரூம்லாம் கிளீனாக இல்லாததினால நான் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் மார்னிங் வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதோடு ஈவினிங் வந்து தான் வீட்டில் வீட்டுக்கு தான் பாத்ரூம் யூஸ் பண்ணுவேன் அந்தமாதிரி தண்ணியும் குடிக்கமாட்டேன் வாட்டர் பாட்டிலையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அங்கே யாராவது கொடுத்தாங்கனா குடிச்சிப்பேன் தண்ணியும் அதிகமாக வராது ஸ்கூலில் வந்தாலும் எனக்கு சளி பிடித்துக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை எனக்கு பிடிக்காது அந்தளவுக்கு குடிக்க அதனால் குடிக்காம இருந்தேன் ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துருச்சு எனக்கு டுவெல்த்து முடிக்கும்போது பயங்கரமான ஸ்டோன் பெயின் சிக்ஸ்த்துலேருந்தே நான் வந்து தண்ணிர் குடிக்காமல் பாத்ரூம் சரியா போகாம இப்படியே இருந்து இருந்து இருந்து ஸ்டோன் பெரிய ஸ்டோனாக இருந்துச்சு என் வயிற்றுல அதனால் வந்து காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லாம் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிட்டு பெயின் அதிகமானதினால வாமிட் எடுத்து மயக்கம் வர மாதிரியாயிடுச்சி அப்றம் எங்கள் அம்மா வந்து ஹாஸ்ப்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க ஆனால் ஹாஸ்பிடலில் வந்து சரியாக இதெல்லாம் வந்து லேடீஸுக்கு சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே வெளி வந்துடும் லேடீஸுக்குனா பிரச்சன இல்ல பிரச்சனை இல்லைனு சொல்லிவிட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க ஆனால் அது எனக்கு கரையவே இல்லை உள்ளே அது வந்து கிட்னிக்கு உள்ளே இருந்ததினால அது கரையவே கரையாதுன்றது அந்த டாக்டருக்கு தெரியல அப்றம் இருக்கருக்க அதிகமாச்சு தவிர கம்மியாகலை நானும் டேப்லட் போட்டு போட்டு என்னோட முடியெல்லாம் கொட்டிப்போச்சு ரொம்ப அதிகமாக முடியிருந்துச்சு எனக்கு ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழண்டு கழண்டு எனக்கு என் முடி எங்கேருக்குனே தெரியாதளவுக்கு போயிடுச்சு முடி கனமாயிருக்கும் சுற்றி பில்லோ மாதிரி வச்சிப்பேன் என்னோட முடியை அந்தளவுக்கு இருந்துச்சு என் முடி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக அப்படியே டேப்லட் அதிகமாக சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாகவே கொட்டிடுச்சு சரி இது வந்து நிறுத்திட்டு சரியாவாது மந்த்லி ஒரு தடவை போய் அந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு வருவேன் ஓவராக பெயின் வந்துடும் பயங்கரமாக அழுவேன் அதனால் வந்து மந்த்லி ஒரு தடவை வந்து பெயின் வரும்போதெல்லாம் நேராக போய் ஜிஎச்யில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துருவேன் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகிடும் அது இருந்தாலும் வந்து எனக்கு அந்த பெயின் ரொம்ப தாங்க முடியாததுனால என்னோட பாட்டியும் தாத்தாவும் என்னை கூட்டிகிட்டு சித்தூரில் எதுவும் வெளியவே இது நெய் தடவி எடுக்கிறாங்கனு சொல்லி நம்பி காசு கட்டி அவ்வளோ தூரம் போய்ட்டு ஆனால் அதெல்லாம் பொய் தான் மேல தடவிட்டே வெளியில் எடுத்துடுறாங்க அப்படிங்குறத நம்பி முட்டாள்தனமாக போய் காசு செலவு பண்ணிவிட்டு வந்தோம் ஆனால் கிட்னி நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் இருக்காது அப்படினாங்க அதுமாதிரி சரின்ட்டு ஆனால் எனக்கும் வந்து ஒரு ஒன் மந்த்லேருந்து டூ மந்த் வரைக்கும் பெயின் வரல அது ஏன்னு தெரியல ஆனால் வந்து ஸ்டோன்லாம் எதுவுமே போகல அங்கே போய்ட்டு வந்ததினால அவங்க என்ன பண்ணுவாங்க நெய்யை வச்சுட்டு ஸ்கின்னுக்கு மேலேயே தடவி தடவி தடவி இதோ வந்துடுச்சி பாருங்கள் கல் அப்படினு எடுத்து கொடுத்தாங்க ஒரு கல்லை ஆனால் வந்து அந்த கல்லும் போகல ஒன்றும் போகல அது நாங்களே எங்களை நம்பிகிட்டு வரல வரல அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்துவிட்டோம் ஆனால் கல்லெல்லாம் போகாது அந்தமாதிரி யாரும் போய் ஏமாறாதீங்க அப்றம் சென்னையில் வந்து இந்த இதுக்காக நாங்கள் சென்னைக்கு வந்து ஹாஸ்பிடலில் பார்த்தோம் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அங்கே பார்த்ததுனால எங்ளுக்கு வந்து அங்கே சொல்லிவிட்டாங்க அந்த டாக்டர் கரெக்டாக ஸ்கேன்லேயே பார்த்துட்டு குளுகோஸ் ஃபுல்லாக ஏற்றி ஏற்றி ஏற்றி ஏற்றி எனக்கு வாமிட் வந்து ஃபுல்லாக அடிவயிற்றுலேந்து அந்த கிரீன் கலர் வரவரைக்கும் வாமிட்டாக எடுத்து பயங்கர சீரியஸ் கண்டிஷனுக்கு போய்ட்டேன் பிழைக்குறதே அரிதுன்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பெரிய கல்லாயிடுச்சுன்றதுனால அப்படிருந்தும்கூட வந்து நீங்கள் உங்கள் கிட்னி வெளியே அந்த டியூபிலேருந்தா தானாக வெளியே வந்துடும் ஆனால் உங்களுக்கு கிட்னிக்குள்ளே அந்த இது மாதிரிருக்குமே அதில் இருக்குன்னு சொல்லி ட்ராலாம் பண்ணி காமிச்சாங்க அந்த டாக்டர் அதை ட்ரா பண்ணி காமிச்சதுக்கப்றம் எங்கள் வீட்டில் புரிஞ்சு இனிமேல் கவுர்மெண்ட்டு போனோம்னா நமக்கு டைம் இல்லை அவங்க வந்து டேட்டு சொல்வாங்க அந்த டேட்டில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்வாங்க ஆனால் என்னால் அதுவரைக்கும் ஒன்றும் முடியல வாமிட்டு தலைசுத்தல் இதுலாம் அதிகமாக இருந்ததினால என்னால் முடியலன்னு சொல்லிவிட்டு என்ன பிரைவேட்லேயே சேர்த்துவிட்டாங்க சேர்த்து ஸ்டென்ட்டு வச்சு அனுப்பி த்ரீ டேஸ்லேயே எனக்கு அந்த உடச்சி உடச்சி எடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே ஸ்டென்ட்டு மாதிரி ஒன்று உள்ளே வச்சு அடித்து அடித்து உடச்சி உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெளியே எடுத்துவிட்டாங்க அது வெளியே எடுத்த ஒடன்னே தான் நிம்மதியாருந்துச்சு எனக்கு ஸ்டோன் இருந்தவரைக்கும் என்னால் குனிஞ்சு நிமிந்தா வலி வந்துடும் எதுவும் பண்ணமுடியாது ரொம்ப கை கால்லாம் நடுங்கும் ஆனால் அது போனதுக்கப்றம் ரொம்ப ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடும் எனக்கு கிட்னியில் கல் இருந்துச்சு என்னால் ரொம்ப நேரம் நிற்கமுடியாது ரொம்ப அந்த இருபத்தி இருபத்தி நாலு அந்த வயசெல்லாம் வந்து சுத்தமாகவே என்னால் நிற்க முடியாதளவுக்கு இருந்தேன் நான் எங்கேயும் போனாலும் ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் மயக்கம் வர மாதிரிருக்கும் அப்புறமேட்டுக்க எனக்கு மேரேஜ் ஆகிடிச்சி ஸ்டென்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்துவிட்டா கூட அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு நீங்கள் வந்து மருந்து சாப்பிடுங்க இன்னொரு தடவை வரணும் அப்டினவோடனே இதுக்கே வந்து ரொம்ப செலவானதினால திரும்பியும் எனக்கு வேணாம் நான் வந்து நானாகவே அதை வெளியெடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் வரல நாங்கள் ஹாஸ்பிடலுக்கே அந்தளவுக்கு வலியும் வரல எனக்கு கொஞ்சம் தானே இருக்குன்னு நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிருச்சி மேரேஜ் ஆகிட்டு ஒன் இயர்லேயே வந்து எனக்கு கொழந்தை நின்றுடுச்சி பொண்ணு அது வந்து வயிற்றுல வளர்ந்து அது எட்டி எட்டி உதைக்கிறதுலேயே மீதி கல்லும் வெளியே வந்துடுச்சி எனக்கு டெலிவரி அப்பவும் வந்து எனக்கு ஸ்டோனில் ஸ்டோன் வெளியே வந்துதிடுச்சி நான் பாத்தேன் அதை ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நான் கியூர் ஆகிட்டன் அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான இது எனக்கு ஸ்டோனெல்லாம் வெளியே வந்தவோடனே இப்போதான் நான் வந்து நார்மலாக வந்து இருக்குற மாதிரி அப்பத்தான் இதுவாயிருந்துச்சி என்னோட ஃபேமிலி ஃபிரண்ட்ஸு எல்லோருமே எனக்கு சப்போர்ட்டாயிருந்தாங்க இல்லை எனக்கு பெயின் வருது எனக்கு பிரச்சனை அப்படினும் போது என் ஃபிரண்ட்ஸும் சரி ஏன் ஃபேமிலியும் சரி ஏன் கூடவேருந்தாங்க அது என்னால் மறக்கமுடியாத சிச்சுவேஷன் படிப்பை தாண்டி ஃபிரண்ட்ஸும் ஃபேமிலியும் இல்லாட்டி என்னால் இருந்துருக்கமுடியுமான்றதே டவுட்தான் ஸோ அதான்